நட்சத்திரம் பிரபஞ்சத்தை படிக்கிறதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து என்ன என்ன புது விஷயம் இருக்குது நமக்கு நமக்கு தெரிஞ்ச பாதி விஷயம் புக்கில் படித்திருக்கோம் தெரியாமல் என்ன என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ ஒவ்வொரு எத்தனை நட்சத்திரம் இருக்குதுன்னு எண்ணுறத்துக்கே வந்து நம்மளால் கஷ்டம் அப்போ நட்சத்திரங்களை பற்றி படிக்கும் போது இந்த நட்சத்திரம் எதுக்கு அந்த நட்சத்திரக்கு எதுக்கு அப்படின்னு இந்த ராசிலாம் சொல்கிறாங்க நட்சத்திரம் அதுவெல்லாம் எப்பிடி இது பண்ணுறாங்க கண்டுப்பிடிக்கிறாங்க அப்டிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதை வெச்சு ஆஸ்ட்ரோநட்டாக படிக்க விரும்புகிறவங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நட்சத்திரத்தை பற்றியும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களால வந்து சர்வே பண்ணமுடியும்